எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப பெரிய சிலை அப்படின்லாம் செஞ்சது கிடையாது ஆனால் வந்து ஸ்கூல் படிக்கிறப்பலாம் எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வைப்பாங்க உடற்கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம்க்கு எல்லாருமே வந்து அவங்கவுங்களால என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க களிமண் வச்சு நாங்கள் வந்து விநாயகர் சிலை இல்லைனா சரஸ்வதி சிலை இதை மாதிரி எங்களுக்கு எது தெரியுதோ அந்த மாதிரி எல்லாருமே ஆளாளுக்கு ஒன்று ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் அந்த அது செய்கிறப்போ எப்படின்னா ரொம்ப ச ஹேப்பியாக இருக்கும் எல்லாருமே ஒன்று ஒன்று செஞ்சிட்டு வருவாங்க அது ஒருவொருத்தவங்க செய்யுறத பார்க்குறப்போ நம்ம இன்னுமே நல்லா செய்யணும் அவங்கள விட நல்லா செய்யணும் அவங்கள விட நம்ம பெருசாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடயுமே நம்ம எவ்வளோ பெருசாக செய் செஞ்சி எடுத்துட்டு போக முடியுதோ அவ்வளோ பெருசாக செஞ்சி எடுத்துட்டு போவோம் ஸ்கூல்ல வந்து யார் நல்லா செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப வந்து அந்த சமயத்தில் அதாவது சின்ன வயசில் அதை செஞ்சது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் நம்ம இவ்வளோ பெருசு செஞ்சிருக்கோம் எல்லாரவிடையும் நல்லா செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப வந்துட்டு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது செய்யிறப்போ சில சமயம் கை உடஞ்சிரும் எடுத்துட்டு போகிறத்துக்குள்ள ஸ்கூல்க்கு எடுத்துட்டு போகிறத்துக்குள்ளயே கை எதாவது உடஞ்சிரும் அது மாதிரிலாம் ஆகும் இருந்தாலுமே எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல சார்கிட்ட காமிக்கிறதுக்காக எடுத்துட்டு போய் காமிப்போம் அதுக்காக நிறையா ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க யார் நல்லா பண்ணிருக்காங்களோ அது ரொம்ப ஹே மகிழ்ச்சியாக இருக்கும்